நாங்கள் வந்து கிரிஷ்ணகிரி வஹாப் நகர்லங்க இருக்கோம் நாங்கள் வந்து வெளியில் போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஓலா புக் பண்ணோம் அப்போது வந்து அவங்க வந்தாங்கள் நம்ம நாங்கள் போனோம் எல்லாரும் ஃபேமிலியோட போய் போய்ட்டு அதுக்கப்புறம் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆச்சு அங்கங்கே கடைக்கு போய்ட்டு துணியெல்லாம் வாங்கிட்டு வரத்துக்கு பண்டிகைக்கு துணியெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட்டானதனால அவங்க நிறையா நேரத்திலக்கு வெய்ட் பண்ணாங்கள் அந்த ஓலாக்காரங்கள் வெய்ட் பண்ணி கூட நம்ம எப்போது வந்தமோ அப்போ கூப்பிடு வந்தாங்கள் கூப்பிடு வந்து எங்களை பாதுகாப்பாக வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து விட்டுட்டாங்கள் எவ்வளோ நேரம் வெய்ட் பண்ணிட்டு அவங்க ரொம்ப இது பொறுமை அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப டேங்க்ஸ் அதனால அவங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ராவே பில் கொடுத்துட்டேன் அவங்க கேட்டதை விட நான் அதிகமாகவே கொடுத்துட்டேன் நான் அவங்க கேட்கல ஆனால் நா நானாக கொடுத்துட்டேன் எவ்வளோ நேரம் நம்மள பாதுகாப்பாக கொண்டு வந்து விட்டாங்கள் இல்லையா அதுக்கு கொடுக்குணும் தானே